ஹலோ சொல்லுங்கள் இப்போ வந்து ஐந்நூறுரூபா ரேட் போகுதுங்க ஆ அல்லிப்பூ இருக்குது அல்லிப்பூ வந்து ஒரு கிலோ ஏழ்நூறுரூபாங்கம்மா ஆமாம் ஆமாம் ஓகேங்க ம் ஓகே ஓகே